நான் கடைசியாக படித்த புத்தகம் என்னன்னால் விவேகானந்தர் எழுதிய எழுமின் விழுமின்ற புக் அந்த புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு ரொம்ப பாதிப்பு மாதிரி இருந்துச்சு ஏன்னால் அந்த புக் வந்து சுவாமிஜி சன்னியாசமாகுறதுக்கே அந்த புக்கைதான் அவர் படித்தாரு அந்த புக்கை படித்ததானாலதான் அவருக்கு வாழ்க்கையில் மாறுதலே ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த புக் எனக்கு படித்ததில் ரொம்ப பிடித்ததாவும் இருந்துச்சு